என் பேர் சபாபதி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆறாவது மாசம் வைகாசி மாசம் பத்தொம்போதாம் தேதி புதன்கெழமை பிறந்தவன்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வைகாசி மாசம் பத்தொம்போதாம் தேதி புதன்கெழமை புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன் என்னோட பதினோரு பேர் கொழந்தைகள் இதில் நான் தான் மூத்த பையன் அஞ்சு பையன்ங்க ஆறு பெண்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா பேர் ரெங்கராஜூ எங்கள் அம்மா பேர் வாசம்பாள் நாங்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கோம் வாழ்ந்தோம் எல்லாத்தையும் கட்டிக் கொடுத்தோம் எல்லாத்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சு சிறப்பாக இருக்கோம் இதில் நான் படித்தது இந்த இளங்காட்ல சிவன்கோயில் மேட்டில் உள்ள பாடசாலையில் படித்தோம் அஞ்சாவது தான் படித்தேங்க அதுக்கும் பிறகு இந்த இளங்காட்லே விவசாயம் தான் எங்கள் குடும்பம் ஏர் வச்சுருந்தோம் வண்டி மாடு வச்சுருந்தோம் சகலமும் வச்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சோம் எல்லாத்துகிட்டேயும் நல்லா மரியாதையாகவும் வாழ்ந்தோம் வாழ்ந்து வருகிறோம் எங்கள் அப்பா இந்த ஊருக்கு திரௌபதியம்மன் கோவில் ஒன்று இருக்குதுங்க இருந்துச்சுங்க இருக்குதுங்க அதில் நாகக்கன்னி வேஷம் போட்டு பாடுவாங்க மிக சிறப்பாக பாடுவாங்க யார் பாடுறா ஏ அப்பா அவர் மாதிரி பாடவே முடியாது அப்படினு நிறையா பேர் இன்னுமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாருடைய அந்த நாடக நிகழ்ச்சியை அதே போல் நாங்கள் அஞ்சாறு ஏக்கர் நிலம் நட்டோம் விவசாயம் பண்ணோம் கூலிக்கெல்லாம் அறுக்க போனோம் அறுப்பு அறுத்தோம் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்தோம் எல்லோருக்கும் கல்யாணம் நடந்துச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க என் மனைவி பேர் காந்திமதி எனக்கு ஒரு பையன் ரெண்டு பெண்ங்க ரெண்டு பெண்ணையும் கட்டிக் கொடுத்தோம் பெரிய பொண்ணுக்கு நான் எந்த நகையும் போடாமல் கட்டிக் கொடுத்தேங்க அது பெரிய பொண்ணுக்கு ரெண்டு பையன் இருக்கான் சின்ன பொண்ணை கட்டிக் குடுத்தேன் அதுக்கு ரெண்டு பெண் எங்கள் பையனுக்கு படிக்க வச்சேன் பையன் தமிழ் வாத்தியாராக படித்தாருங்க எம்ஏ எம்பில் பிஎட்டு எல்லாம் முடித்தாருங்க கொஞ்சம் காலம் ஆசிரியராக தமிழ் வாத்தியாராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பையனுக்கு திருமணம் செஞ்சோம் உமாலெஷ்மிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சோம் அதுக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று அது எம்ஏ பிஎட்டுங்க இப்போ முத்தாண்டி பட்டியில் கிறிஸ்டின்ஸ் ஸ்கூலில் வேலை பாத்துக்கிட்டுருங்க நாங்கள் சிறப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்